ஹலோ என்னம்மா காய்கறி என்னம்மா பழம்மா இருக்கு என்னன்ன பழம்மா இருக்கு அம்மா இங்கிலீஷில் எதுவும் புரியலம்மா எனக்கு தமிழில் சொல்கிறீங்களா

சரிம்மா என்ன ரேட்டு வருது என்னன்ன ரேட்டும்மா வருது ஆ எனக்கு ஆப்பிள் ஒரு கிலோ வேணும்மா ஆரஞ்சு ரெண்டு கிலோ வேணும் தனித்தனியாக பேக் பண்ணி வேணும்மா வேற எதுவும் வேணாம்மா எல்லாம் வாங்கியாச்சு இது மட்டும்தான் கம்மியாக இருக்குனு வீட்டில் சொன்னாங்க அதனால் நீங்கள் இது மட்டும் எனக்கு எவ்வளோ ரேட் வருதுன்னு சொல்லுங்களேன் அப்படிங்களா இல்லைம்மா நாங்களும் கிராமத்தில் தான் இருக்கோம் இதெல்லாம் வாங்கியாச்சு எங்களுக்கு வந்து ஆப்பிள் ஒரு கிலோவும் ஆரஞ்சு ரெண்டு கிலோவும் தான்மா வேணும் சரிம்மா ஆ சரி சரிம்மா எனக்கு ஆமாம் எனக்கு ஆப்பிள் ஒரு கிலோ ஆரஞ்சு ரெண்டு கிலோ வந்து தனித் தனியாக பேக் பண்ணி போட்டுருங்க வெலை கம்மியாக இருக்கு அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு அப்போ வந்து நீங்கள் எப்படி டெலிவெரி டெலிவெரில்லாம் பண்ணுவீங்களா எப்படி ஃபங்க்ஷன் ஆட்ரு பண்ணுவீங்களா ஆ சரிம்மா இப்போ எப்படிம்மா அந்த மாரி ஆட்ரு கொடுக்கறதுக்கு ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணுமா சரிம்மா சரிம்மா எனக்கு இப்போ வந்து ஆரஞ்சு ஒரு கிலோவும் ஆப்பிளு ஆப்பிள் ஒரு கிலோவும் ஆரஞ்சு ரெண்டு கிலோவும் மட்டும் எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க இப்போ போட்டு கொடுங்க தனித் தனியாக பேக் பண்ணி இது எப்படிம்மா எப்போது வந்தது இது எப்போது வந்தது இப்போது புதுசாக வந்ததா எப்படி பழைய இதா ஸ்டாக்கா இதெல்லாம்

சரிம்மா சரிம்மா எனக்கு வேற எதுவும் வேணாம் இது மட்டும் பண்ணி கொடுங்க சேரி ஆ சரிம்மா இந்தாங்க ஆ ஓகேம்மா ஓகேம்மா நான் சொல்லிடுறேம்மா சரிம்மா மொத்தமாக பண்ணுறோம்னா நீங்கள் கொறைச்சிப்பீங்க ஏதோ கொறைச்சி பண்ணி கொடுங்க ஆ சரிம்மா